என்னோட காலேஜ் லைஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு செங்கமலம் தயார்னு ஒரு காலேஜில் படிச்சேன் பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்னா அது அந்த காலேஜில் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலேஜ் அது எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாதான் இருந்துச்சு எங்களுக்கு போக கொஞ்சம் போக படிக்க பிடிக்கல கொஞ்சம் கஷ்டமாகதான் இருந்துச்சு என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க நம்ம காலேஜ் வந்து நம்ம சினிமாவில் பார்த்த காலேஜ் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு நம்மளோட எதிர்பார்ப்பெலாம் அங்கே இல்லை ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் நாள் போக போக போக ஸோ அதுவே வந்துட்டு நான் படித்தது உமென்ஸ் காலேஜ் தான் அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மென்ட்டாக இருந்துச்சு அங்கே உள்ள டீச்சர்ஸ் அங்கே உள்ள பிரின்ஸ்பல் அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஏன்னா நாங்கள் எல்லாரும் உமன்ஸுங்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஃபிரீடம் இருந்துச்சு அந்த காலேஜில் இங்கே இங்கே போணும் இங்கே போக கூடாது அப்படின்றதலாம் கிடையாது நம்ம வந்து எங்கே வேணாலும் போகலாம் அதுவும் இல்லாமல் ஃபிரீயாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி இருந்ததினால அது போக போக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு பார்த்திங்ன்னா செந்தமிழ் செல்வின்னு ஒரு மேம் இருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அப்படி கெயிட் பண்ணுவாங்க எங்களை அவங்களை மாதிரி யாரும் கெயிட் பண்ண முடியாது இப்ப நம்ம எதனா ஒரு டவுட் கேட்குறோம் அப்படின்னா சரி இதான் இந்தா போ அப்படின்டுலாம் சொல்ல மாட்டாங்க கரெக்டாக ப்ராப்பராக அதை நம்ம கேட்ட கொஷின்னுக்கு அவங்களுக்கே சப்போஸ் நான் அவங்களுக்கு இப்போது ட்ரெண்டில் உள்ளது தெரியலை அப்படின்னா அவங்க சேர்ச் பண்ணிட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அது நமக்கு புரிஞ்சாதான் நம்மள விடுவாங்க நம்ம ஏன்டா கொஷின் கேட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அதை புரிய வைச்சிட்டுதா நம்மள அந்தண்டை விடுவாங்க ஸோ அந்த மாதிரி செந்தமிழ் செல்வின்னு ஒரு மேம் இருந்தாங்க எங்களோட ஹச்ஓடி பார்த்திங்ன்னா லதா அவங்க வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டோம் அப்படினா அவங்க நம்மள வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டும் ஸோ நம்மள வந்து எதுவுமே கார்னர் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்றதை நம்ம கண்டிப்பாக கேட்டு ஒபே பண்ணிணோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ இதாக இருப்பாங்க அப்றம் பாத்திங்கன்னா சங்கீதா மேம்னு ஒருத்தவங்க அவங்க வந்து எனக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க அப்படின்னா சி பிளஸ் பிளஸ் சப்ஜெக்ட் இப்போ வரையும் அந்த சி பிளஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்ன்னா எனக்கு அவ்வளோ உயிர் அவங்க எடுத்தது வந்து ஏன்னா அப்படியே எடுத்தாங்க அவ்வளோ அவ்வளோ கிளீயராக எடுத்தாங்க அந்த மாதிரி வந்து அவ்வளோ கிளீயராக ஒரு லேங்வேஜை வந்து ஈஸியாக ஒரு ஷார்ட் பீரியடில் புரிய வைக்க முடியாது அவங்க வந்து அவ்வளோ ஷார்ட் பீரியடில் எனக்கு புரிய வைச்சாங்க அதனால எனக்கு சி பிளஸ் பிளஸ் இப்போ வரைக்கும் அந்த அவங்க அவங்க நடத்தின இன்னும் என் கண்ணில் அவங்க அப்றம் வந்துட்டு ஜாவா எடுத்ததும் செந்தமிழ் செல்வி மேம்தான் அவங்களும் நல்லா வந்துட்டு எனக்கு டீச் பண்ணுவாங்க அப்பறம் காலேஜில் என் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்சுரல்ஸ் வந்து த்ரீ டேஸ் நடக்கும் அந்த அந்த த்ரீ டேஸ் வந்து ஃபுல் என்ஜாய்மென்ட் நாங்கள்தான் எங்க நாங்கள் எது வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுவும் டான்ஸ்லாம் பாத்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அவ்வளோ இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆட முடியுமா இந்த மாதிரிலாம் வந்துட்டு கோரிகிராஃப் பண்ண முடியுமா அப்படின்னு எங்க காலேஜ் தெரிஞ்சிக்கலாம் அந்த த்ரீ டேஸும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எங்கள் சாரும் அப்படிதான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய்மென்ட்டாக இருக்கும் அந்த த்ரீ டேஸ் நாங்கள் எங்கள் நெனைச்சது மாதிரி நாங்கள் நெனைச்ச மாதிரியே எப்பொழுதும் காலேஜில் இருக்க முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனால் அந்த த்ரீ டேஸ் நாங்கள் வைச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த காலேஜ் டே த்ரீ டேஸ் முடிஞ்சதுக்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் வந்து டிபார்ட்மெண்ட் பூஜை நடத்துவோம் எங்கள் செங்கமல தாயார் அப்படிங்கறதுனால அந்த தாயாருக்கு பூஜை நடத்துவோம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஒரு நாளைக்கு நடத்துவோம் ஸோ எங்களால் என்ன முடியுமோ அதை அந்த சாமிக்கு நெய் வைத்தியம் பண்ணுறது அப்றம் நாங்கள் எல்லோருமே வந்து சேம் சாரீஸ் கட்டிக்கிறது அந்த மாதிரி சேம் ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரிலா இருக்கும் அந்த மாதிரி காலேஜ் டேவில் பார்த்தின்னா நாங்கள் வந்து எல்லோருமே வந்துட்டு சேம் ட்ரெஸ் போட்டிருப்போம் டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே ஒரு கலர் சூஸ் பண்ணி சொல்லிடுவோம் ஸோ அவங்க எல்லோருமே வந்துட்டு சேமாக ட்ரெஸ் போட்டிருப்போம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால அந்த மாதிரி போய்ட்டிருந்துச்சி அப்றம் எமஎஸ்சி பார்த்திங்க அப்படினா நான் இன்னொரு காலேஜில் படிச்சேன் அந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கோஎட்டில் தான் படிச்சோம் அதுனா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த கோஎட்டுங்கிறதுனால கொஞ்சமும் கலாய்ச்சி பசங்களும் கலாய்ப்பாங்க நாங்களும் கலாய்ப்போம் ஆனால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எனக்கு க்ளவுட் இண்டக்ரேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டை வந்து எனக்கு சுவாமிநாதன் சார் எடுத்தாங்க அந்த சார் மாதிரி வந்து அந்த சப்ஜெக்ட்டை யாரும் எடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக அவங்க அடிக்கடி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க கான்ட்ரிபியூஷன் அப்படினு அந்த கான்ட்ரிபியூஷன்கிற வேர்டே வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எங்களை நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெடிஸ் வந்து அப்பார்ட்ங்கிறது மாதிரி நீங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த சார்தான் பார்த்திங்கன்னா கிளாஸில் என்ட்ரு ஆன உடனயே மூச்சு பய்ர்ச்சி செய்ய சொல்லுவாங்க மூச்சு பய்ர்ச்சி செஞ்சதுக்கு அப்பறந்தான் அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்பறம் வந்து இங்லீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க டெய்லியும் ஒருத்தவங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும் அதல்லாம் வந்து அவங்க சொல்கிற சப்ஜெக்ட்டிலேந்து வெளில நம்ம இப்படிதா இருக்கணும் செமினார்ஸ் வந்து காலையில் அவங்க கிளாஸ்குள்ளே வரும்போது மூச்சு பய்ர்ச்சி செஞ்சு இங்கிலீஷ் பேப்பர் யாராவது ஒருத்தவங்க படித்து முடிச்சதுக்கப்றம் யாரன்னா ஒருத்தவங்க அவங்க சொன்ன எஸ்டர்டே சொன்ன டாப்பிக்ஸை வந்து மறுநாள் வந்து செமினார் எடுக்கணும் அதனால அந்த செமினார் எடுக்கும்போது நமக்கு அந்த பயம்லாம் மேக்ஸிமம் போய்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம பயப்படாம இருக்கலாம் செமினார் எடுக்கும்போது நம்மளோட கை கால்லாம் நடுங்கும் அதல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு ஈஸியாக வந்து இதல்லாம் இது மாதிரிலாம் இருக்காது இதெல்லாம் போய்டும் ஈஸியாக போய்டும் சொல்லிட்டு அவங்க எங்களை செமினார் எடுக்க வைச்சாங்க அது நாங்கள் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கும்போது நாங்கள் காலேஜ் போகிறோம் காலேஜ் போனேம் எங்களுக்கு ஒரு ஒரு நியூஸ் அந்த அந்த நியூஸை வந்து இப்பவும் என்னால் மறக்க முடியாத நியூஸ் நான் மறக்க முடியாத நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னா நாங்கள் காலேஜ்குள்ள போகிறோம் இன்னைக்கி அவங்க எனக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்கள் அவங்க எனக்கு டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்கள் நாங்கள் போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த நியூஸை வந்து இப்பவும் என்னால் மறக்க முடியாத நியூஸ் அந்த நியூஸ் கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கற செய்தி அது அவ்வளோ ஒரு ஷாக்கிங் நியூஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பெரிய ஒரு ஒரு பெரிய ஒருத்தவங்களை இழந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா மொதல் நாள் நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு வந்து லெஸன்ஸ் அவ்வளோ வந்து டீச் பண்ணுறாங்க மறுநாள் அப்படி அந்த இன்சிடென்ட்டை கேட்ட அடுத்த நிமிஷம் எங்களாலலாம் இருக்க முடியல நாங்கள் காலேஜ் வரலை சொல்லிட்டு எங்கள் காலேஜ் நாங்கள் கிளம்பி எங்கள் டிபார்ட்மெண்ட் கிளம்பி போய்ட்டோம் அவங்க வீட்டுக்கு போனோன அவ்வளோ ஒரு மன கஷ்டம் ஏன்னா நேத்து பார்த்தவங்க இன்னைக்கி இல்லையே அப்படின்னு அவங்கள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்பவும் அவங்களோட ஞாபகங்கள் வந்து எனக்கு எதாவது அந்த கான்ட்ரிபியூஷன் வேர்டை நான் கேக்கும்போதேல்லாம் எனக்கு அவங்க நியாபகம்தா வரும் அது மாதிரி ஒரு சார் வந்து கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் சீக்கிரமா அவங்கள இழந்துட்டோம் நாங்கள் எங்களோட எங்களோட எம்எஸ்சி வரையும் அவங்க தொடர்வாங்கன்னு நெனைச்சோம் பட் ஆனால் அவங்கள ரொம்ப சீக்கிரமா இழந்துட்டோம் அது ஒரு பெரிய வலி அந்த சாரை என்னால் மறக்க முடியாது அப்றம் எங்க ஹெச்ஓடி ஹெச்ஓடி எம்எஸ்சி படிக்கும்போது ஹெச்ஓடி பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களோட செய்கை மட்டுந்தான் அவங்களோட பார்வையிலேயே புரிஞ்சிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிட்டு அப்றம் வந்து பாலாஜின்னு ஒரு சார் இருந்தாங்க அந்த சார் பார்த்திங்ன்னா லேப் ஃபுல் லேப் அவங்கதான் அவங்கள மாதிரி லேப் வந்து டீச் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக டீச் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிராக்டிகல்ஸ் பண்ணுறோம் அப்படினா இந்த பிராக்டிகல் வந்து இப்படிதா இப்படிதா நீங்கள் இருக்கணும் நீங்கள் ஏனோ தானோனு பண்ண கூடாது இந்த மாதிரிலாம் இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த ஸ்ட்ரக்ச்சர்ஸ் இருக்கு நீங்க இந்த இந்த ரூட்டில் மட்டும் போகவேணாம் இதுக்கு ஒரு நாலஞ்சு ரூட் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ எல்லாம் வந்து எங்களை ரொம்ப இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேஜில் நான் இருக்கேன் இந்தளவுக்கு ஒரு மெச்சூராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்களோட டீச்சர்ஸ் மட்டுந்தான் என்னோட இதான் என்னோட காலேஜ் லைஃப் அண்ட் மை டீச்சர்ஸ்ஸோட பெஸ்ட் வே தேங்க்யூ